அரசுத் திட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர்களுக்கு சிறப்பு திட்டங்கள் மற்றும் மகளிர் போக்குவரத்துக்கு கா பணமில்லாமல் செல்லும் தி சிறப்பு திட்டங்கள் மற்றும் காப்பீடு திட்டங்கள் மற்றும் அது இல்லாமல் குடும்பத்திற்கு ஆயிர ரூபாய் குடும்பத்தொகையாக கொடுக்கப்படும் திட்டங்கள் இதில் க காப்பீடு திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில ஏதாவது ஒரு தலைவர்கள் இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு நபரோ இழப்பீடு இறந்த வீட்டார்கள் என்றால் இல்லை அடிபட்டார்கள் என்றால் அவர்களுக்கு அடிப்பட்ட இல்லை இழப்பீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் அல்லது இரண்டு லட்ச ரூபாய் என்ற கவர்மெண்ட் அளிக்கப்படும் தொகையில் கொடுக்கப்படும் அது இன்றாமல் மகளிர்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஃப்ரீயாக செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் பணமில்லாமல் செல்வது கூடிய பஸ் போக்குவரத்து ஏற்பட்டு கு திட்டங்கள் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு மகளிர் சுய உதவித் திட்டங்கள் என்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் வேலை செய்யும்படி இல்லாமல் அவர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தில் மூலமாக அவர்களுக்கும் முடிந்த தொழில் தொடங்க அவர்களுக்கு தொகை கொடுத்து உதவும் செய்யும் திட்டம் அதுவும் இல்லாமல் இப்பொழுது